நான் பார்க்க விரும்பும் படம் வந்து நகைச்சுவை படமாக இருக்கணும் குடும்ப கதை படமாக இருக்கணும் எனக்கு வந்து பிடிச்ச படம் வந்து பிச்சைக்காரன் படம் பிடிக்கும் முத்து படம் பிடிக்கும் படையப்பா படமும் பிடிக்கும் பிச்சைக்காரன் படத்தில் வந்து அவன் ரொம்ப பணக்காரனாக இருப்பான் அவங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லாத இருக்குது அதுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் நீ வந்து பிச்சை எடுத்தால் தான் உங்களோடய அம்மாவோடய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவனும் நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடாம தூங்காமல் பிச்சை எடுத்து தினமும் வர காசை வந்து கோவில் உண்டியலில் போட்டு பிச்சை எடுத்து தான் அவங்க அம்மாவோடய உயரை காப்பாற்றுவான் அதனால அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறோம் முத்து படத்தில் வந்து அவன் ஒரு பணக்கார பணக்காரனாக தான் இருப்பான் ஆனால் அவனை வந்து ஒரு ஏழ்மையாக வளர்ப்பாங்க அவனுக்கு வந்து பணத்தோடய அருமையே தெரியாத மாதிரி ஒரு வேலைக்காரன் மாதிரி அவனை வளர்ப்பாங்க அவனோடய பாஸ் வந்து ரொம்ப இவங்கூட ஸ்நேகிதமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாமல் அவங்களை வந்து பார்த்துப்பான் பார்த்துக்குனு அவங்களுக்கு ஒரு கஷ்டோன்னு வந்தால் இவன் போய் முன்னாடி நின்று பார்த்துக்கறது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு அதுக்கப்புறம் படையப்பா படத்தில் வந்து அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து இருப்பான் அவனோடய சொத்தெல்லாம் வந்து ஏமாற்றி எழுதி வாங்கிப்பாங்க அதனால அவன் கஷ்டப்பட்டு அந்த சொத்தை இது பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிருச்சி திரும்பவும் மீண்டும் அந்த நிலமைக்கு வருவான் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க பொண்னை வந்து நிச்சியதார்த்தம் பண்ணுறதுக்கு வர சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இவன் நம்ம பொண்ணை தான் நிச்சியதார்த்தம் பண்ண வராங்கன்னு நினச்சி இருப்பாங்க அப்போது வந்து அவங்க வந்து வேலைக்காரி பொண்ணை வந்து நிச்சியதார்த்தம் பண்ணியிருவாங்க அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்